எங்கள் வீட்டில் நான் செய்கிற கேப்பை புட்டு எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஆரோக்கியமான பிரண்டை துவையல் செய்வேன் அதுவே எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் பச்சரிசி மாவு புட்டு செய்வேன் அதுவும் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் தினை கொழுக்கட்டை செய்வோம் அதுவும் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் ராகி உப்புமா செய்வோம் அதுவும் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் நான் செய்கிற ஆரோக்கியமான உணவு எங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்